நாங்கள் வந்து சாப்பாடு செய்கிறது எப்படினா திங்கள் வெள்ளி அப்போலாம் டெய்லி குடித்து குளித்துட்டு தான் சாப்பாடே செய்வோம் குளித்துட்டு சாப்பாடு செஞ்சுட்டு விரதம் இருந்து காக்காய்க்குலாம் வைப்போம் காக்காய் வந்து சாப்பிட்டா வந்து எங்கள் முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி அடஞ்சு நாங்கள் வந்து அதுவே ஃபாலோ பண்ணுவோம் எங்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்குறாங்க நம்ம முன்னோர்கள் வழி வந்து அப்படே பின்பற்றி வரோம் நாங்கள் வந்து எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் சொன்ன வழியே இப்போவும் பின்பற்றுறோம் அதேபோல் திருவிழாக்கள் பண்டிகைகள்லாம் வந்தால் நாங்கள் குளித்துட்டு சாமி கும்பிட்டுட்டு காக்காய்க்குலாம் வச்சுட்டு தான் அப்புறந்தான் சாப்பிடுவோம் அந்த காலத்துலருந்து இப்போ வரையும் இதே தான் பின்பற்றி வரோம் காக்காய் சாப்பிட்டா வந்து எங்கள் முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி நாங்கள் வந்து திருப்தி அடைவோம் அதனால் அமாவாசை பெளர்ணமி வந்தாலும் நாங்கள் வீடு வாசல் சுத்தம் பண்ணிட்டு குளித்துட்டுதான் சாப்பாடே செய்வோம் அமாவாசை பெளர்ணமிலும் நாங்கள் காக்காய்க்கு சாப்பாடை வச்சுட்டு அப்புறந்தான் நாங்களும் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டா வந்து எங்கள் முன்னோர்கள் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் எங்களுக்கு அதனால் விசேஷங்கள் பண்டிகைகள் பெளர்ணமி அமாவாசை எது வந்தாலும் நாங்கள் குளித்துட்டு வீடு வாசல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் சாப்பாடு செஞ்சுட்டு சாமிக்கு படைச்சுட்டு காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறமா வந்து நாங்கள் சாப்பிடுவோம் இது வந்து நாங்கள் முன்னோர்கள் பின்பற்றின அதே வேலையை இப்போ வரைக்கும் நாங்களும் பின்பற்றுகிறோம்